எங்கள் ஊரில் வந்து ஆதித்யா ஹோட்டல் வந்து ஆதித்யா ஹோட்டலிலுள்ள சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்கும் அப்புறோம் வந்து ஆட்ரு வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாள் கிட்ட பண்ணி சாப்பிடுவோம் அப்போ வந்து சாப்பிடும்போது பிரியாணி அந்த மாதிரியெல்லாம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஈவ்னிங் ஆனால் ஈவ்னிங் ஆனால் இந்த ஈவ்னிங் ஆனால் காளான் சிக்கன் தந்தூரி அந்த மாதிரி ஆட்ரு பண்ணியோ இல்லை கடையில போய் வாங்கியோ சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து காலையிலேயே வந்து ஆட்ரு பண்ணுறத விட ஃபோன் ஃபோன் கால் பண்ணியே அவங்கட்ட சொல்லி இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு கொண்டுவர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வர சொல்லுவோம் அங்குள்ள சாப்பாடு எல்லாமே நல்லா தான் இருக்கும் தந்தூரி பிரியாணி சிக்கன் பிரியாணி எல்லாமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அங்கே வந்து அங்குள்ள இதை வச்சு பார்க்கும்போது எங்கள் ஊரில் பண்ணுறது அந்த ஆதித்யா ஹோட்டலில் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும் எல்லோரும் அங்கே போய் விரும்பியும் வாங்குவாங்க இட்லி தோசை எல்லாமே அங்கே வந்து எப்போதுமே கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் சா ஃப்ரைட் ரைஸ்ஸு நூடுல்ஸ்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் டேஸ்ட்டியாகவும் அவங்க பண்ணிக் கொடுப்பாங்க நெறைய ரெசிப்பி எல்லாமே ஆட் பண்ணி அவங்களே பண்ணிக் கொடுப்பாங்க எதுவுமே நாள்பட வைச்ச சாப்பாடாக இல்லாமல் அன்றைன்னைக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனாலே எல்லோரும் போய் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க நல்லாவும் இருக்கும்